ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆமாம்ங்க கலை கிளீனிக் தான் சொல்லுங்கள் ஆ சொல் ம் இந்தோ ஒரு நிமிஷம் பார்க்கறங்க ஆ வந்துயிருக்குங்க

உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கு நானூறு நானூறுக்கு மேலே இருக்குங்க மேம் நீங்கள் இன்சுலின் போட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்ளா இன்சுலின் நீங்கள் வீட்டில் போட்டுக்கிறிங்களா இல்லை கலை கிளீனிக்கில் வந்து போட்டுக்கிறிங்களா ஆமாம் ரெகுலராக எடுத்துக்கணும் அது இன்சுலின் போட்டுக்கறதுன்னா நீங்கள் போட தெரிஞ்சா நீங்கள் வீட்டில் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை தெரியாது நாங்கள் கிளீனிக் தான் வர்லான்னா நீங்கள் கிளீனிக் வர்லாம் ஓகே வர்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து டயட்லையும் கரெக்ட்டாக இருக்கணும் ஆமாம் நீங்கள் வந்து ராகி கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி எல்லா இதுவும் சேர்ந்து களி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பாடுல்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் சாதம் கம்மி ரைஸ் கம்மி பண்ணிக்கணும் கண்டிப்பாக குறைங்க மேம் வாக்கிங் பண்ணணும் நிறைய வாக்கிங் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் சில கன்டிஷன்ஸ்லாம் கரெக்ட்டாக ஃபாலோ பண்ணா குறைய நிறைய சான்சஸ் இருக்கு வேறு என்ன மேம் ஓகே ஓகே தேங்க் யூ